ஆமாங்க

ஆ சரிங்க சரிங்க அது தைச்சு தரேன் நீங்கள் நேரில் வாங்க வந்து எ ஆ விலலாம் ஒரு ட்ரஸுக்கு ஐநூறுபா நீங்கள் வந்து நேரில் வந்து எதுமாதிரி டிசைனு தைக்கிணும்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுமாதிரி உங்களுக்கு டிசைனாகவே தைச்சு கொடுத்துட்றோம் நீங்கள் அப்புறம் நேராக வந்தால் தான் எதுனாலும் பேசி பேச வைப்பேன் நானு